என்னோட பேர் வந்து மௌரின் என்னோட அம்மா பேர் வந்து ஜோனி என்னோட அப்பா பேர் வந்து புஷ்ப்பராஜ் என்னோட அண்ணன் பேர் வந்து மைக்கேல் நான் வந்து எல்கேஜி டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எ எங்கள் ஊரில் உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிச்சேன் அந்த ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ராக்கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லித்தருவாங்க அதுக்கு அப்புறோம் அங்கே வந்து நான் ஸ்டடிஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறோம் எங்கள் ஊர் திருவிழாவும் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும் அவங்க வந்து திருவிழா வந்து பத்து நாள் வரை வரைக்கும் நடக்கும் பத்து நாளும் அங்கே வந்து நிறைய கடைலாம் போட்டுருப்பாங்க அதுக்கு அப்புறோம் நிறைய ஊரில் உள்ளவங்களாம் வந்து அந்த திருவிழால வந்து கொண்டாடுவாங்க முட்டாய் கடை வந்து அங்கே திருவிழால வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த முட்டாய் கடையில் வந்து நிறைய காரச்சோ அந்தமாதிரி நிறைய வச்சுருப்பாங்க